நாங்கள் ஒரு ஒரு டைமு கேரளாவு மலம்புழா போனோம் மலம்புழா போய் பார்த்துட்டு எல்லாரும் மியூஸியம் எல்லாம் பார்த்துட்டு வரும்போது வெனஸ் பார்க்கு போனோம் வெனஸ் பார்க்கு போய் அந்த விளையாட்டெல்லாம் இருந்தது ராடாந்தூரி அதெல்லாம் இருந்தது ஆனால் எனக்கு கொஞ்சம் பயம்தான் நான் அதனால ஏற மாட்டேன் அப்புறம் இவங்களோட பிடிவாதத்தில் நாங்கள் அந்த வாத்து மாதிரி ஒரு இப்படியே போய் வரும்ல அதில் ஏறும்போது எனக்கு பயமே வந்துச்சு அப்புறம் சத்தம் போட்டு ஸ்டாப் பண்ணி இறங்கிட்டோம் இறங்கி கொஞ்ச எனக்கு கொஞ்சம் நேரம் மயக்கமே வந்துச்சு நான் கொஞ்சம் நேரம் படுத்துகிட்டேன் அண்ட் இவங்களெல்லாம் எல்லாருமே பக்கம் போய் விளையாடுறாங்க வீட்லையும் என் பொண்ணும் நல்லா விளையாடுறாங்க என் பொண்ணுக்கு விளையாட்டுன்னா ரொம்ப பிடிக்கும் தைரியம் ரொம்ப தைரியசாலி அதேமாதிரி அவங்க அம்மாவும் அப்படி தான் எனக்கு மட்டும்தான் கொஞ்சம் ப கொஞ்சம் பயம் பயம் அந்த பயம் கொஞ்சம் இது எப்பவுமே அப்படி தான் அப்புறம் அப்படி இருக்கும்போது சாயந்தரம் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணு பண்ணிவிட்டு இங்கே வந்து சாயந்தரம் வந்து சாயந்தரம் அஞ்சு மணி ஆறு மணிக்கு வீட்டுக்கு வந்துவிட்டோம்